தமிழ்நாட்டில் வணிகங்கள் வளர்ச்சிக்கு அதோட டெவலப்மென்ட்டுக்கு வந்து கவுர்மென்ட்ல நிறைய ப்ளான் பண்ணிட்டுருக்காங்க அதற்கான ப்ளானையும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு டைம்மில் பார்த்தீங்கனா இந்த லாக் டவுன் பீரியட்டில் பார்த்தீங்கனா பிஸ்னஸ்ங்கிறது ஒரு இன்டீஜுவல் பர்சனுக்கும் சரி ஒரு பெரிய கெ கவுர்மென்ட்க்கும் சரி பெரிய டிராப்பாக தான் இருந்துச்சு அதற்கப்பறம் கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டுருக்காங்க அந்த டெவலப்மென்ட்டுக்கு என்னென்ன ப்ளான் வேணுமோ அதுக்கும் அந்த ஸ்டெப்பையும் கவுர்மென்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து வணிகம் பண ப அந்த பண அந்த பரிவர்த்தனை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து பிஸ்னஸ்ன்றது வந்து ரொம்ப அதோட டெவலப்மென்ட் வந்து அதிகமாக இருந்தால் அந்த நாட்டோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் அந்த மக்களோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கனா அதுவுமே அதிகமாக இருக்கும் இப்போ வந்து வணிகங்களோட வளர்ச்சிக்காக நிறைய வந்து இளைஞர்கள் வந்து அந்த வேலையில் அமர்த்திருக்காங்க அவங்களும் வந்து அதற்கான ப்ளானிங்கை திட்டமிட்டுகிட்டு இருக்காங்க ப வி விரிவாக்கமும் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கனா ஃபுட் ப்ராசஸிங்காக இருக்கட்டும் ஆட்டோ மொபைல் ரிப்பர் சர்வீசஸாக இருக்கட்டும் ஒரு மீன் வளத்துறையிலேருந்து வந்து இருக்கட்டும் கவுர்மென்ட் வந்து அதற்கான ஸ்டெப்பை எடுத்து அந்த வணிகங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய துணையாக இருக்காங்க